ஆ வணக்கம் சார் சொல்லுங்கள் சார்

ஆ சரிங்க ஓகேங்க ம் ஆ சரிங்க சார் சார் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாது லோன் எடுத்துருக்கீங்களா ஏதாது பேங்கில் ஆ அப்படிங்ளா சரிங்க சார் சார் நான் ப்ரொசீஜர் சொல்றேங்க சார் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ஐடின்ட்டி ப்ரூஃபு வேணுங்க சார் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட பாஸ்போர்ட்டோடய காப்பி இல்லை ஓட்ரு ஐடி கார்டு இல்லைன்னா ட்ரைவிங் லைசன்ஸ் இல்லை ஆதார் அந்த மாதிரி உங்களோடய ஐடின்டிட்டிக்கு ஒரு ப்ரூஃப் வேணுங்க சார் அதே மாதிரி பார்த்தீங்னா உங்களோடய அட்ரஸ் ப்ரூஃப் வந்து தேவைங்க சார் அதில் அது வந்து நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி பாஸ்போர்ட்டு ஓட்ரு ஐடி ட்ரைவிங் லைசென்ஸு ஆதார் இது எல்லாத்திலியுமே உங்களோடய பர்மனண்ட் அட்ரஸ்ஸு நீங்கள் வீட்டு ரெசிடென்ஷியல் அட்ரஸ் இருந்துச்சுன்னா அதோடய ப்ரூஃபுக்காக நீங்கள் இது இந்த டாக்குமெண்ட்டெலாம் சப்மிட் பண்ணுங்க சார் அதேமாதிரி இவங்க நம்ப பேங்கில் உங்களுக்கு அக்கௌன்ட் இருக்குதுங்களா இங்கே எத்தனை இப்போ என்ன ஜாய்ண்ட் அக்கௌன்ட் வெச்சுருக்கீங்ளா இல்லை உங்களுக்கு பேர்ஸ்னல் அக்கௌன்ட் இருக்குங்களா ஓகேங்க சார் இப்போது பார்த்தீங்னா நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌன்ட்ஸ்னால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா பேங்க்கு ஸ்டேட்மென்ட்டு வந்து சப்மிட் பண்ணுங்க சார் உங்களோடய இப்போது உங்களோடய பாஸ்புக்கு பார்த்தீங்கனா ப ப்ரீவியஸ்ஸான ஆறு மாதத்தோட ஸ்டேட்மென்ட் இருக்குங்க சார் நீங்கள் லோன் அப்ளே பண்றத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீவியஸ் மந்த் அதாவது கும் மா முடிஞ்ச ஒரு மூணு மாதத்தோட உங்களோடய பேங்க்கு ஸ்டேட்மென்ட்ஸ் அதில் வந்து உங்களோடய ட்ராசாக்ஷன்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கும் உங்கள் பாஸ்புக்கில் நீங்கள் அது கொடுத்தீங்னா உங்களோடு ட்ராசாக்ஷன்ஸ் லிமிட்ஸெல்லாம் நாங்கள் வந்து செக் பண்ணுவோங்க சார் அது வந்து லிமிட்ஸ்க்குள்ளே என்ன மாதிரி இருக்குது அப்டின்றதை வெரிஃபை பண்ணிகிட்டுதான் உங்களுக்கு வந்து லோன் சேன்க்ஷன் பண்ணுறத்துக்கான ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் ஆகும் சார் பார்த்தீங்னா நீங்கள் லேட்டஸ்ட்டான உங்களோடய சேலரி ஸ்லிப் கொடுக்குணுங்க சார் இல்லை நீங்கள் அந்த கம்பெனிலருந்து இது பண்ணுறீங்க அப்படின்னா கரன்ட் கரன்ட் பில்ஸ் எல்லாமே சேலரி சர்டிஃபிகேட்டு இல்லைன்னா உங்களோடய சேலரி ஸ்லிப் வந்து கொடுத்தீங்னா அது வந்து நாங்கள் யூஸ் பண்ணிப்போங்க சார் அது அந்த எலிஜிப்லிட்டி க்ரைடீரியா இதெல்லாத்தையுமே நீங்கள் மீட் பண்ணிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோன் வந்து அப்ரூவ் ஆகும் சார் மினிமம்மா வந்து பார்த்தீங்னா உங்களுக்கு நெட் இன்கம் வந்து பர் மந்த்துக்கு நீங்கள் ட்வென்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணுறமாதிரியான பேர்ஸனாக இருந்தாதாங்க சார் உங்களுக்கு வந்து லோன் அப்ளே ஆகும் ஏஜ் லிமிட் பார்த்தீங்னா ட்வென்ட்டி ஒன்லருந்து சிக்ஸ்ட்டி வரைக்கும் இருக்கலாம் நீங்கள் அதேமாதிரி ஹெச்சிஎல் கம்பெனினு சொல்றனாலே நீங்கள் மினிமம் வந்து ஒன் டு டூ இயர்ஸாவது அந்த கம்பெனியில நீங்கள் வந்து வேலை பார்க்கறமாரி இருக்குணுங்க சார் இதெல்லாம்தாங்க சார் க்ரைடீரியா இதெல்லாம் கொண்டு வாங்க சார் நம்ப ஃபர்தர் ப்ரொசீஜர் பாத் பார்த்துக்கலாம் தேங்க்யூ சார் ஹேவ் எ நைஸ் டே